ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எந்த மாதிரி மீன் சார் வேணும் ஏன்னால் என்கிட்ட இருக்கிறது வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் இருக்குது நெத்திலி இருக்குது ஏரிகெண்டை இருக்குது வால்கெண்டை இருக்குது சுறா மீன் இருக்குது அப்புறம் வந்து நெத்திலி இருக்குது கருவாடு இதெல்லாம் இருக்குது சார் வந்து வால்கெண்டை மீன் போடலாம் சார் ஒரு கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபா சார் உங் உங்களுக்கு எத்தனை கிலோ சார் வேணும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் மொத்தமாக பண்ணுறதுனால வந்து கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் சார் இப்போ இப்போ ஒரு கி ஒரு கிலோ இப்போ இரநூத்தி இருபது ரூபான்னா அப்போ ஐம்பது கிலோ வாங்கிறதால இரநூறுவாய்க்கி வாங்கிக்கலாம் சார் இருபது ரூபா கம்மி பண்ணிக்கலாம் சார் அதுக்கு மேலே சார் நான் வந்து கடலில் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வரேன் அங்கே இருந்து வரணும் போட்டில் இருந்து வரணும் அங்கே இருந்து இங்கே கொண்டு வரணும்ல சார் அது நமக்கு கொஞ்சம் வேலை அதுலேயும் கொஞ்சம் நமக்கு லாபம் வரணும்லே சார் லாபமே இல்லாமல் சுத்தமாக பண்ண முடியாதில்ல சார் எதையுமே வஞ்சிர மீன் நல்லா இருக்கும் சார் வஞ்சிர மீன் வந்து கிலோ நானூறுரூபா ம் நீங்கள் இப்போ நீங்கள் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் எல்லா மீனும் ஒரே ரேட் ஆ ஆமாம் சார் ஆ கொழம்புக்கு போடுற மீன் மட்டும் வந்து இரநூறுவா இரநூறுவாய்க்கி சார் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார் வறுவலுக்கு நீங்கள் வேணும்னால் வஞ்சிர மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார் இல்லை ஏரிகெண்டை இருக்குது ஏரிகெண்டை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா கிலோ வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா சார் கிலோ லொக்கேசன் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது சார் சார் நீங்கள் நீங்கள் என்னென்னு சொன்னிங்கன்னால் போதும் சார் இப்போ இதில் வந்து மீன் க்ளீன் பண்ணி எல்லாம் தரணுமா சார் ஓகே சார் இல்லை சார் நாங்கள் லொக்கேஷன்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணமுடியாது சார் ஷாப்பில் வேணால் க்ளீன் பண்ணிட்ருவோம் வெயிட் போட்டு அதெல்லாம் அதெல்லாம் பண்ண வேணால் நீங்கள் மொத்தமாக வாங்கி க்ளீன் பண்ணிங்கன்னால் எல்லாமே ஃப்ரீ தான் சார் நீங்கள் இப்போ ஐம்பது கிலோ வாங்கணும் அங்கே வந்து எப்படி சார் க்ளீன் பண்ணமுடியும் அங்கே வந்தோன்னால் நான் கூலி ஆளுங்களை கூப்பிட்டு வரணும் கொஞ்சம் இதாகும் சார் இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்தேன்னால் நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துருவேன் டைமிங் சொன்னிங்கன்னால் அந்த டைமிங் குள்ளே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் சார் எல்லாம் பண் பண்ணலாம் சார் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்குன்னு பண்ணுறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டு எல்லாேரும் எதிர்பார்ப்பாங்க டேஸ்ட்டுன்னு பார்த்தா இப்போ இப்போ வந்து வால்கெண்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொழம்புக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் சார் ஒரு அது வால்கெண்டை வந்து ஒரு இருபது கிலோ யூஸ் பண்ணிக்கங்க வஞ்சிர மீன் வந்து ஒரு முப்பது கிலோ யூஸ் பண்ணிக்கங்க சார் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ ஒரு ஒரு ஒரு கிலோ மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு பத்து பீஸு வரும் ஆ முந்நூறு எப்படியும் பார்த்தாலும் கூட முப்பது கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது மீன் வந்துடும் சாரு ஒரு முந்நூறு பீஸு வந்துடும் போதும் சார் ஓகே அதுதான் சார் நானும் சொல்கிறேன் இப்போ வால்கெண்டைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாய்க்கி கிலோ பண்ணித்தரோம் சார் இப்போ நீங்கள் வஞ்சிர மீன் வாங்கிறேன்னு சொன்னிங்கன்னால் உங்களுக்கு வந்து நான் கிலோ வந்து முந்நூற்றி எம் முந்நூற்றி எழுவது ரூபாய்க்கி பண்ணித்தரேன் சார் ம் ஓகே பண்ணி சார் வால்கெண்டைய கூட நாங்கள் குளத்துல ஏரியில் கூட வாங்கிக்குவோம் சார் இப்போ வஞ்சிர மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே வளர்க்க முடியாது சார் கடலில் மட்டும் தான் வஞ்சிர மீனெல்லாம் இப்போ நாங்கள் வந்து கடலில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வர்றதுக்கே எனக்கு டைம் ஆகும் சார் அதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்கணும் பத்திரம் படி அதை பதப்படுத்தி வைக்கணும் அது இப்போ நீங்கள் எனக்கு வந்து பல்க் ஆர்டர் கொடுத்ததுனால நான் இப்போ தான் நான் வந்து இப்போ தான் வந்து நான் கடலுக்கு அங்கே எங்கள் ஆளுங்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அவங்க இதுக்கு அப்புறந்தான் அந்த மீனை கடலில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக இங்கே கொண்டு வருவாங்க இப்போ வால்கெண்டையா இருந்தால் இப்போ லோக்கலில் நம்ம பக்கத்து ஏரியா பக்கத்து ஏரியாவில் இந்த மாரி குளம் வெட்டி மீன் வந்து வளர்க்குறாங்க அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் சார் வஞ்சிர மீனுங்றதுனால டையமு டிளே ஆகும் நீங்கள் டேட்டு என்னைக்குன்னு சொல்லுங்கள் சார் கொஞ்சம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் இப்போ நீ நீங்கள் பார்த்து அட்வான்ஸ் என்னென்னு பார்த்து கொஞ்சம் கொடுத்துட்டு போனால் தான் சார் நான் வந்து என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியும் சார் அதுதான் சார் இதுக்கப்புறம் கம்மி பண்ணமுடியாது சார் ஏன்னால் நான் வந்து வஞ்சிரம் வந்து முந்நூற்றி எழுவது ரூபாய்க்கி போட்டிருக்கேன் சார் இந்த மீன் வந்து இரநூறுவாய்க்கி போட்டிருக்கேன் சார் இது இல்லைங்க சார் நீங்கள் இதுமில்லாமல் நான் வந்து க்ளீன் பண்ணி வேறு கொடுக்குறோம் சார் க்ளீன் பண்ணி வந்து கொடுக்குறோம் கொஞ்சம் பாருங்க சார் எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கணும்ல லாபமே இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதில்ல சார் ம் ஆ இருக்குது சார் நெத்திலி மீன் இருக்குது நெத்திலி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால்கெண்டை இருக்குது கெண்டை ஏரிகெண்டை இருக்குது சார் நம்மகிட்ட ஓகே சார் நீங்கள் பார்த்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு சார்